தோட்டக்கலை ஆரம்பிக்கணும்னு எனக்கு எப்போ தோணுச்சுன்னாக்க இந்த வெங்காயம் தக்காளி காய்கறி விலை எல்லாம் அதிகமாச்சு இல்லையா அந்தக் கொரோனா டைம்ஸுக்கு கொரோனா டைம்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நானே ஒரு தோட்டக்கலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்து நான் வந்து வீட்டில் இருக்கின்ற வேஸ்ட் ஆன காய்கறிகள் தக்காளி இந்த வெங்காயம் இது எல்லாமே வந்து வச்சு தொட்டி வச்சு அதில் மண் போட்டு அதில் எல்லாத்தையும் நட்டு வச்சு அதுவே நல்லா வந்தது அதில் வந்து இயற்கை உரமெல்லாம் போட்டு வளர்த்ததுனால் வந்து இயற்கை காய்கறிகள்ல்லாம் எனக்கு நிறைய கிடைச்சிது அதுவே வந்து வெளியிலேயும் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன் அது பிசினஸ் ஆகவும் இருந்துச்சு பிளஸ் இயற்கை காய்கறின்றதுனால் உடம்புக்கு நல்ல ஹெல்தியாக இருந்தது ஸோ இப்படி தான் வந்து எனக்கு வந்து பூக்களும் வந்து நான் வைக்க ஆரம்பித்தேன் வெஜிடபிள்ஸ் கூடவே நான் இது வந்து வீட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது பிளஸ் செலவு மிச்சம் ஆகுது இதனால் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நான் வந்து எல்லாத்தையும் வளர்த்தேன் இயற்கை உரம்லாம் போட்டு அதனால் எனக்கு இப்படி தான் தோணிச்சு